இப்போது வந்துட்டு ஊடகம்னு பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் ஒரு ஓரளவு தமிழ் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போது அந்த நியூ இப்போ நியூஸ் வாசிக்கும்போதெல்லாம் தமிழ் நியூஸும் இருக்குது இங்கிலீஷ் நியூஸும் இருக்குது தமிழில் தமிழ் பார்க்குறவங்கதான் அதிகம் பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க அவ்வளோக்கு யாரும் இங்கிலீஷ்லாம் பார்க்கமாட்டாங்க அந்த முறையில் ஊடகன்றது தமிழ் பயன்படுத்துகிறாங்க அப்படி பிரதிநிதித்துவம் செய்யப்படுது அப்படினு நம்ம நினைக்கலாம் ஆனால் இப்போது நான் டிவியில் நாடகத்திலலாம் எ தமிழ் தான் ஏன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு அப்பிடின்னா தான் புரியும்னு சொல்லிட்டு தமிழ் தான் பயன்படுத்துகிறாங்க கல்வியில் பாத்தோம்னா அது இப்போ நூறு சதவீதம்னா எண்பது சதவீதம் இப்போ தமிழ் இல்லாமல் போச்சு ஏன் கேட்டீங்கன்னா எல்லோரும் அறிவு அறிவு வளரணும் அறிவு வளரணும் அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் சேத்தடுறாங்க அப்படி இருக்கனால தமிழுக்கு வந்துட்டு மதிப்பு கொறை ரொம்ப கொறைஞ்சுட்டு வருது ஏ நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் வந்துடுச்சு அதனால தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு பிள்ளைங்களலாம் சேர்க்காம போய்ட்றாங்க அப்படி இருக்கும்போது தமிழோட இது கொறைஞ்சுட்டே வருது அதான் இப்போது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்காம தமிழ் மீடியத்தில் படிக்க வெச்சா தமிழோட நிமித்துவம் தெரியும் இப்போது தமிழை தவிர மிச்ச எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டுலாம் தமிழ்னா தம் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்கும் மிச்ச எல்லாமே தமிழில் இருக்கும் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு